ஆமாம்ங்க சொல்லுங்கள் எல்லா காயும் இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்னா காய் வேணுன்னு சொல்லுங்கள் ஓகே ஓகே காய்கறி வேணுங்களா இல்லை தக்காளி வெங்காயம் இந்தமாதிரி ஆ கூடையோட தரமாட்டோம் வேணுன்னா எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை கிலோ நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும் ஆ காய் வந்து பீன்ஸ் கேரட் இருக்கு உருளைக்கெலங்கு முருங்கக்காய் கோஸ் முட்டைக்கோஸ் ஆ ஓகே ஆ சரிங்க ஆ சரி ஓகே ஓகே ஆ சரிங்க ஆ சரி ஆ மாங்காய் ஃபங்க்ஷனுக்கு தானே

ரேட் எல்லாம் கம்மியாக தான் எல்லாம் நம்ப வந்து தனியாக காட்டில் விதச்சு தான் எடுத்துகிட்டு வரோம் அதனால் ரேட்டு பற்றி பயப்பட தேவயில்லை ஓ வாங்கி நம்ப விற்கிறது கிடையாது நம்ப காட்டில் விதச்சது அப்படியே நம்ப எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம் ரே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அதாவது ஃபங்க்ஷனுக்கு தேவையானது பீன்ஸ் கேரட்டு முருங்கக்காய் மாங்காய் உருளைக்கெலங்கு கோஸு அதுதான்மா ஆ சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஸேட்டிஸ்ஃபேஷனாக அமையும் நீங்கள் ஆளுங்களை அனுப்பிவிடுங்கம்மா நாங்கள் உடனே நாங்கள் கொடுத்து அனுப்பிவிட்டுட்றோம் நீங்கள் ஆள் நீங்கள் ஆளுங்க கையில் அமௌண்ட் கொடுத்து அனுப்பிவிட்டாலும் சரி இல்லை அமௌண்டு பே பண்ணாலும் சரி ஆள் வந்தாங்கன்னா அவங்க கையில் உடனே நாங்கள் கொடுத்து அனுப்பிவிட்ருவோம் கண்டிப்பாக குறைப்போம்மா நான் தான் சொல்லுறேன்ல நான் வந்து விற்பனைக்கு வாங்கிகிட்டு வந்து விற்கல நாங்கள் காட்டில் விதச்சு எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம் அதனால் கம்மியான ரேட் தான் இருக்கும் நீங்கள் பயப்படவே தேவயில்லை இந்த டைம் வாங்கினா அடுத்த டைம் நீங்கள் வந்து கேட்டு வாங்குவீங்க ஓகே ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்மா கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைம்மா நீங்கள் ஆளுங்க நீங்கள் ஆளுங்களை அனுப்பிவிட்டா நாங்கள் அவங்க கையில் கொடுத்து அனுப்பிவிட்ருவோம் நீங்கள் அவங்க கையில அமௌண்டு கொடுத்து அனுப்பிவிட்டாலும் சரி இல்லை முன் கூட்டியே அமௌண்டு அனுப்பிவிட்டாலும் சரி ஆள் வந்தாங்கன்னா உடனே அவங்க கையில் நீங்கள் என்ன கேட்கறீங்களோ அதை அப்படியே லிஸ்ட்டு போட்டு கையில் கொடுத்து அனுப்பிவிட்றோம் ஆ சரிங்கம்மா கண்டிப்பாகம்மா கண்டிப்பாகம்மா ஆ சரி வாங்க ஓகே